எங்க வீட்டு கொல்லைலே நாங்கள் தோட்டம் விட்ருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் கொல்லை முழுவதும் நாங்கள் இதுலாம் மரம் வச்சிருக்கோம் எப்பிடின்னா கொய்யா மரம் மாமரம் வாழை மரம் எலுமிச்சை மரம் இன்னும் நிறையா மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது எல்லா மரமும் இருக்குது அதுக்கப்புறோம் வந்து பூச்செடியில் வந்து ரோஜா செடியிலேயே ஒர் நாலு அஞ்சு ச செடி இருக்குது பூச்செடியில் அதுக்கப்புறோம் சாமந்தி இருக்குது செப் செம்பருத்தி இருக்குது அதுக்கப்புறோம் பருத் இது இருக்குது நந்தியாகொட்டை இருக்கு எல்லா செடியும் இருக்குது சின்ன குழந் சின்ன பொண்ணுங்கள்லேருந்து சின்ன பெரியவங்க வரையும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து ரோஜா செடி எல்லாரும் வாங்குவாங்க அந்த மாரி அந்த ரோட்டில் நாங்கள் கடை வச்சி அந்த ரோஜா செடியலாம் நாங்கள் அறுவடை பண்ணிட்டுருக்கோம் எப்பிடின்னா எல்லாருக்கும் விக்கி விற்றுட்ருக்கோம் அதில் கா பாதி காசு எங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சி கொல்லையில் மீண்டும் ரோஜா செடி போட்டு காய்கறியை நாங்கள் விளைய வைக்கிறோம் எப்பிடின்னா கத்திரிக்காய் வெண்டைக்கா கொத்தரங்காய் தக்காளி பச்சை மிளாக கீரை வகைகள் முருங்கமரம் எல்லாவும் நாங்கள் வச்சி செஞ்சிட்டுருக்கோம் இதுக்கு ரொம்ப இதா இருக் உதவியா உதவியிருக்கு தோட்டம் எங்கள் இ எங்கள் வீட்டு தோட்டம் எங்கள் வாழ்வாதாரத்தே இது தான் காப்பாற்றுது